சுற்றுலா மூலம் நிறைய வேலை வாய்ப்பு வரும் ஏன்னால் அங்கே போகும் போதுதான் அவங்க என்னென்ன ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி படிச்சுருப்பாங்க என்ன படிச்சுருப்பாங்கன்னு தெரியாது நமக்கு தெரிஞ்சது நார்மல் பேசிக் டாக்டர் இன்ஜினியரிங் பிஇ அந்த மாதிரி தான் இருக்கும் நார்மல் பேசிக் தான் ஆனால் சுற்றுலாவுக்கு போகும்போது அங்கே பார்க்குற அங்கே வேலை செய்கிறவங்ககிட்ட பேசும்போதுதான் தெரியும் அவங்க என்னென்ன படிச்சுருக்காங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி படிச்சுருப்பாங்க ஏன்னால் நம்ம இங்கிருக்க நம்ம ஒன்று படிச்சுருப்போம் அதுக்கு ரிலேட்டடாக வேறு நிறையருக்கும் ஆனால் அதுக்கு நமக்கு தெரியாமலிருக்கும் அவங்க கிட்டே பேசும்போதுதான் நமக்கு என்னென்ன இதை படித்தா நமக்கு இத்தனை வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சுற்றுலாவுக்கு போகும்போது நிறைய புதிய புதுசாக பார்க்கும்போது அவங்க கிட்டே பேசும்போது அவங்க சொல்வாங்க இந்த மாதிரி வேலைருக்கு அந்த மாதிரிலாம் நிறைய சொல்வாங்க அப்போதான் நமக்கு தெரியும் ஓ நம்ம படித்ததுக்கு இதெல்லாம் வேலைருக்கு இங்கெல்லாம் போகலாம் இங்கே வேலை செய்யலாம் அப்படினுருக்கும் ஏன்னால் சுற்றுலா போகும்போது நிறைய புதிய புதுசாக பார்ப்போம் ஏன்னால் இங்கிருக்கும்போது எல்லாேருமே நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க நம்ம சுற்றிட்டு எல்லாேருமே நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்களும் கொஞ்ச நாளிலே பழகிவிடும் ஆனால் சுற்றுலாவுக்கு போகும்போது தான் நமக்கு யா ரொம்ப தெரியாதவங்க ஒரு நாள் பார்ப்போம் ஒரு நாளிலே அவங்க நிறைய நமக்கு தேவையான வேலை வாய்ப்பு எல்லாமே சொல்வாங்க